வீட்டுக்கு சிலிண்டர் புதுசாக வாங்கும் போது வந்து அது நல்லா வெயிட்டாக இருக்கா பார்த்து வாங்கணும் சப்போஸ் அது ரொம்ப தக்கையா இருந்துச்சுன்னா பழைய சிலிண்டராக கூட இருக்கலாம் அது வந்து சேஃப்பாக நம்ம பார்த்துக்கணும் சேஃப்பாக நம்ம குழந்தைங்க இல்லாத இடமா பார்த்து வைக்கணும் குழந்தைங்க எட்டாத அளவுக்கு அதை வந்து பார்த்துக்கணும் அது நம்ம ஒரு ஒரு டைம் பார்க்கும் போதும் குழந்தைங்களுக்கு எட்டாத அளவுக்கு அது ஓபன் இருந்தால் பார்க்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு முற அது பலுப்புலாம் மாற்றணும் அது எப்படி லீக்கேஜ் ஆகுர மாரி இருந்தால் வீட்ட திறந்துரணும் திறந்து விட்டு லைட் சுவிட்ச்செல்லாம் ஆன் பண்ணக்கூடாது ஆஃப் பண்ணக்கூடாது ஏன்னா சமீபகாலத்தில் வந்து பக்கத்தில் வீட்டில் ஒரு இடத்துல வெடிச்சிது அதனால வந்து அது ரொம்ப கேர்லஸ்ஸாக விட்டாங்க அதுபோல் மற்ற இடத்துல நடக்க கூடாதுன்னா வந்து அது சேஃப்பாக பார்த்துக்கணுன்னா நம்ம வந்து பயப்படாமல் அதை ஹாண்டில் பண்ணக் கற்றுக்கணும் அந்த மாரி டைமில் வந்து எப்படின்னா அந்த ஈரத்துணி வச்சி அழகாக மூடணும் அதேப்போல் நாங்கள் ஸ்கூல்லாம் பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து ஸ்கூலில் வந்து இந்தமாரி சொல்லித்தருவங்க இந்தமாரி சிலண்டர்லாம் லீக்காக ஆகிடுச்சின்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் காற்றோட்டமா இருக்கணும் அந்த இடத்துல வந்து காற்றோட்டமான இடத்த பார்க்கணும் காற்றோட்ட இடமா ஆகணும் அதெலாம் அப்போ அந்த சிலிண்டர் கேஸ்லாம் வெளியே போயிட்டு கரெட்டாக இதுவும் தீ விபத்து ஏற்படாமல் அதெலாம் பார்த்துக்கலாம் அதுப்போல் வந்து தீ விபத்து அதை மாரி ஆக போகும் போது லைட் போடுறதோ சுவிட்ச்சு ஆன் பண்ணுறதோ அது மாரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்போ தான் அந்த தீ விபத்துலேருந்து எல்லோரையும் காப்பாற்ற முடியும்